நகர்புறத்தில் என்ன இருந்தாலும் கிராமத்தோடய அழகுன்றது அது தனிங்க இப்போ நான் வந்து எங்கள் தாத்தா வீட்டுக்கு போக ரொம்ப விரும்புவேன் அங்கே போனேன்னால் இந்த கோடைக்காலம் லீவுலலாம் நான் அங்கே போனேன்னால் காலைல நம்ம தூங்கி முழிக்கிறது ஒரு டைமாக இருக்கும் முழிச்சோடனே குளத்துல போய் ஒரு மூணு மணி நேரம் ஆடுவோம் நிம்மதியான ஒரு ஆட்டம் அந்த ஆட்டத்தில் வந்து நம்ம உடல் வலி அப்படியே சோர்வாகிடுங்க அழகாக ஒரு ஆட்டத்தை போட்டு திருப்பி அந்த வீட்டை சளி பிடிக்குதோ என்ன பிடிக்குதோ அதெல்லாம் நான் கண்டுக்கிறது இல்லை திருப்பி வீட்டுக்கு வந்து திருப்பி எங்கள் ஆத்தா வந்து அவங்க சூப்பராக சமைப்பாங்கள் அவங்க சமையல் எனக்கு அவ்வளோ அருமையாக ரொம்ப பிடிக்கும் அவங்க செய்கிற அந்த மீன் குழம்போ கறி குழம்போ ஏன்னா பேரன் ஊருக்கு வந்திருக்கேன்ல அந்த பாசத்தில் மீன் குழம்போ கறி குழம்போ வைப்பாங்க பாருங்கள் அந்த சாப்பாட்டில வந்து நம்ம சாப்பிடணுன்ற திருப்தி நம்ம அவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ நம்ம நல்லா சாப்பிட்ணுன்ற ஒரு பாசம் வந்து அந்த சாப்பாட்டில தெரியும் அதுவே போதுங்க வாழ்க்கையில் அது மாதிரி மக்கள்லாம் கிராமத்தில் அதிகமாக வசிப்பாங்கள் கிராம மக்களுக்கு வந்து இந்த கொடுத்து வாழணும் கொடுத்து வாழ்ந்தால் கோடி நன்மைன்றது வந்து அது அவங்கள்டேந்து தான் முதல்ல கற்றுக்கணும் இப்போ இங்கே பக்கத்தில் எங்கள் கிராமம் எங்கள் ஆச் எங்கள் ஆத்தா வீடு சொன்னேன்ல அங்கே பக்கத்திலே வந்து எல்லாமே சொந்தகாரங்கள்தான் திடீர்னு மாமா வீட்டுக்கு போவேன் திடீர்னு அங்கிட்டு சித்தப்பா வீடு இருக்கும் டெய்லிக்கும் ஒவ்வொருத்தவங்கள் வீட்டில சாப்பிடுவேன் ஒவ்வொருத்தவங்கள் வீட்டில தூங்குவேன் அங்கே பசங்கலாம் என் மேலே உயிராக இருப்பாய்ங்க இப்போ அந்த புத்தாண்டு கூட வந்துச்சு இந்த ரோட்டில சுண்ணாம்பில் பேர் எழுதுகிறது நான் அந்த ஊர்ல இல்லைனாலும் என் பேர் சந்தோஷ் கேஜிஆர் அப்படின்னு எங்கள் மாமா பசங்கள் எழுதி வச்சாங்க அதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது எங்கள் ஆத்தா வந்து என்மேலே இருக்க அந்த பாசம் வந்து அது வந்து தாய்மை பாசத்துக்கு அடுத்த பாசம்னு ஒன்று சொல்லணுன்னா அது நம்ம மேலே நம்ம பேரன்கள் மேலே ஆத்தா தாத்தா வைக்கிற பாசம் தான் என்னையை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன்